ஃபேஸ்புக்கு இன்ஸ்ட்டாகிராம் இந்த ட்விட்டர் இதெல்லாம் நாங்க யூஸ் பண்றதில்லைம்மா அப்புறோம் எங்கள் குடும்பத்தில் நம்ம பெரிய பெண்ணு சின்ன பெண்ணு ரெண்டு பேரும்தான் வாட்ஸப்பில்தான் அவள் குழந்தைங்கள சோ சோறூட்டுறது குளிப்பாட்டுறது இது எல்லாம் எங்களுக்கு காட்டுவாங்க மற்றபடி மற்ற யூஸ் ஃபேஸ்புக்குக்கெலாம் நாங்கள் போகிறதே இல்லை வாட்ஸப் மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்குறோம் குழந்தைகள பேர குழந்தைகள பார்க்கறதுக்காகதான் நாங்கள் நெட் கனெக்ஷனே கொடுத்துருக்குறோம் மற்றபடி இதுக்கெல்லாம் எங்களுக்கு நான் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கிறதில்லைம்மா வாட்ஸப் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்